குழந்தை பருவம் அப்படினாவே நம்ம குழந்தைங்க வளர்ந்து வரும்போது தான் நம்மளோட குழந்தை பருவம் ஞாபகம் வரும் நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயமே ஞாபகப்படுத்துறதே நம் அது நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்கும்போது தான் நம்ம குழந்தை பருவம் விஷேசமாக இருந்துது நம்ம சந்தோஷமாக இருந்தோம் இவங்க மிஸ் பண்ணுற ஒரு விஷியத்தை நம்ம மிஸ் பண்ணல நம்ம நிறைய விஷயம் எல்லாரோடும் விளையாடுறது எல்லாரோ விளையாடுறது அம்மாக்கிட்ட அடி வாங்கறது எல்லாரோடும் மாமா பையன் அத்தை பொண்ணு அந்த மாரி எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகறது அக்கா அண்ணன் தம்பி எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஸ்கூல்க்கு போகறோம் நடந்தும் ஸ்கூல் போகற ஒரு விஷயம் அப்புறோம் வீட்டுக்கு வந்து விளையாடுறது பாண்டி பல்லாங்குழி நொண்டி ஆடுறது அப்புறம் கபடி ஆடுறது எல்லாரோட சேர்ந்து பச்சாக்கல் ஆடுவோம் அதிகமாக அப்புறம் பாண் பல்லாங்குழி அதிகமா ஆடுவோம் சண்டை வரும் அப்புறோம் உளிராட்டம் ஆடுறது நிலா உபிலி அந்த மாதிரி நிறைய விஷயம் விளையாடிட்டுருப்போம் ஆனால் இப்போ நம்மளால் அதெலாம் விளையாட முடியாது அப்பையே நம்ம அந்த அந்த குழந்தை இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அதெலாம் சொல்லிக் கொடுக்க முடியலியோ ஃபோன் டிவி அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம படிச்ச விஷயம் நம்மளோட சூழல் ஆழ்துளை கிணறு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லவே இல்லை ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரு ஆழ்துளை கிணறு தெருவுக்கு ரெண்டு ஆழ்துளை கிணறு அந்த மாதிரி நிறைய இருக்கு அப்போ அப்படின்னும்போது நம்ம அந்த லைஃப் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னும்போது நம்ம சின்ன குழந்தைல சந்தோஷமாக ரொம்ப ஃப்ரீடமாக நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும் இப்போ நம்ம நம்ம குழந்தைங்கள வளர்க்கறது நமக்கு தெரியும் நம்ம இதெலாம் விளையாடினோம் நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் கிடைக்கில அப்படின்னு ஏன் காலம் மாற மாற எல்லாமே அழிஞ்சிட்டு வருது தவிர அதை அவங்களால அனுபவிக்க முடியல அது நம்ம எக்ஜ்பிஷன் மாரி தான் காட்டிட்டுருக்கோம் நம்ம சுச்சிவேஷன் நம்ம வளர்ந்த இடம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஓகே நமக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லாருக்கும் அது வந்து ஞாபகப்படுத்துனா ரொம்ப நல்லாருக்கும் நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம் இப்படி வளர்ந்தோம் சின்ன சின்ன விஷயத்துக்கூட நமக்கு கட்டுப்பாடு கிடையாது அக்கா தம்பி அண்ணன் மாமன் மச்சான் எல்லாரும் ஒட்டுக்காக விளையாடின ஒரு விஷயம் இப்போ இவங்களோட சேராத இவங்களோட இரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இருக்காது அப்படின்னு நான் அதற்காக யோசிக்க நல்லாருக்கும்